எங்கள் திருச்சியில் இருக்கற நீச்சல் குளத்துல வந்து நீச்சல் போட்டி நடந்துச்சு தமிழ்நாடு க அரசு சார்பாக வைச்சுருந்தாங்க அதில் கலந்துக்கிட்டு நானும் என்னோடய நண்பர்களும் வெ எப்படி சொல்வது வெற்றி அடையலை ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எங்களுக்கு அங்கேயிருந்து நீச்சல் போட்டியில் நிறையா பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க எங்களோடய சிறந்த முறையில் நீச்சல் கற்றுட்ருந்துக்காங்க அவங்க எங்களை விட நல்லாவே நீச்சல் அடித்தாங்க என்னோடய நண்பரும் தான் வந்து வின் பண்ணிணது ஆக்சுவலாக எங்களால் வின் பண்ண முடிலை என் நண்பர் ஒருத்தர் தான் வின் பண்ணிணது இங்கே தான் நீச்சல் குளோம் எங்கேன்னா இங்கே அண்ணா ஸ்டேடியம்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்குது